இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கனாக்கா வணிக நடவடிக்கைகள் இருக்குன்னா இப்போ நம்ம கல் எல்லாம் பாறை எல்லாம் இருக்கு நான் இப்போ பாறையை உடச்சி அதை எடுத்து நம்ம வீடு கட்டுறத்துக்கு கடைக்கால் போடுறத்துக்கு இதற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கப்பறம் பார்த்திங்கனா மரம் மரலாம் இருக்கு மரம் ஏதாச்சு கூற போடுறது பந்தல் போடுறது இது மாதிரி இதற்கெல்லாம் மரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அதாவது வீடு கட்டுறவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும் அதனால வீடு அதற்கு வந்து தண்ணி இருக்கு தண்ணி வந்து நீர் வளத்தை வச்சு தண்ணி செவுத்துக்கு இதற்கெல்லாம் தண்ணி வச்சுக்கு தண்ணி விடுலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கனா அந்த மண்ணு மண்ணு வந்து பார்த்தினா செம்மண் இருக்கு செம்மண் வச்சு பானை செய்யலாம் அடுப்பு செய்யலாம் இன்னும் நிறையா இது செய்யலாம் அப்புறம் வேறு இந்த ஓலை பனை ஓலை இருக்கு கூற கூற மெய்யிறத்துக்கு பனை ஓலை அப்புறம் தென்னை ஓலை வேணுன்னா தென்னை ஓலை இருக்கு எல்லாம் அப்புறம் அந்த மரலாம் இருக்கு மரன்றது இப்போ பார்த்திங்கனா இந்த பனை மரத்தை பன மரத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தினா வச்சுக்கோ பழைய அதாவது கீழே விழுந்த மரம் அந்த அப்புறம் செத்துப்போன மரலாம் பார்த்தினா கீழ விழுந்து இருக்கும் அந்த மரத்தை எல்லாம் வெட்டுனோம்னாக்கா அதை எடுத்து அந்த அதில் வர குச்சியை வச்சு நம்ம பந்தல் போடுறதுக்கு இதற்கெல்லாம் அதெல்லாம் வச்சோம்னாக்கா வீடு கட்டுறதுக்கும் அதை வச்சு இது பண்ணோம்னா கூட மேலே ஓ அதை அதை வச்சு ஓடு மேய்சோம்னா கூட அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஏன்னா மக்கி போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்காது கரையான் பிடிக்காது அவ்வளோக்கா கரையான் பிடிக்காது அவ்வளோ சீக்கிரமாக கரையான் பிடிக்காது அதற்காகதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம ஊர் பக்கம் இருக்கிறது அவ்ளோ தான்